எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்டு அவங்கள வெல்கம் பண்ணுவோம் வெல்கம் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிறிங்களானு கேட்போம் தண்ணி கொடுத்துட்டு டீ காஃபி எதாவது குடிக்கிறிங்களா அப்படினு டீ காஃபி கொடுத்து வெல்கம் பண்ணிப்போம் அதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படினுமோது நான்வெஜ் எடுத்துலாம் நம்ப சமைப்போம் நான்வெஜி சமைக்கிறோம் அப்படின்னா காலைல போய்விட்டு ஒரு ஒன் கேஜி மட்டன் வாங்கிப்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மட்டன் வாங்கிப்போம் அப்புறம் வந்து பீஃபு வந்து ஒரு டூ கேஜி வாங்கிப்போம் ப்ரான் வந்து ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் எக்கு ஒரு அஞ்சு அந்த மாதிரி எல்லா வந்து நாங்கள் வாங்கிகிட்டு அவங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கிதோ அந்த மாரிலாம் நாங்கள் சமைச்சி கொடுப்போம் சமைச்சி கொடுத்ததுக்கு அப்புறோ ஒரு சிலவங்க வந்து தயிர் சாப்பிடுவாங்க ஒரு சிலவங்க வந்து நான்வெஜி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லையே அதனால வந்து நான்வெஜிதான் அதிகமாக சமக்குவாங்க அதனால நான்வெஜ்ஜே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சு ஃப்ரை ஐட்டம் குலம்பு எல்லா சமைச்சிக் கொடுத்து அவங்கள வந்து ஹேப்பினஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் ஐஸ்க்ரீம் கொடுப்போம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்க்ரீம் ப்ளஸு ஸ்வீட்டு கொடுப்போம் ஸ்வீட்டுனா ப்ரெட் அல்வா லட்டு அந்த மாரிலா கொடுப்போம் ஓகே அவ்ளோதான் நாங்கள் கொடுத்து அவங்கள ஹேப்பினஸ் பண்ணுவோம்